ஹலோ ஹலோ ஹலோ மேடம் நான் டென்த்து முடிச்சுருக்கேன் இப்போ லெவல்த்து உங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணனும் நான் உங்கள் இதில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்குது இந்த யோகா அந்த மாதிரி

அந்த யோகா யோகா சொல்லி தரீங்கல்ல அதில் எவ்வளோ ஃபீஸு அதெல்லாம் மந்த்லி ஃபீஸா இல்லை இயரில் இயர்லி ஒன் டைம்ஸ் ஃபீஸ்ஸா மந்த்லி ஃபீஸ் தானா அதுதான் நான் மேக்ஸ் பயாலஜி தான் எடுக்கலான்னு இருக்கேன் அதுதான் ஸ்கூலில் வந்து ஏதாவது எக்ஸ்டா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சுனா ஜாயின் பண்ணிகலாம்னு தான் கேட்டேன் அட்மிஷன் போட நாளைக்கு வரோம்

ஓகே மேடம் ஆ பிளஸ் ஒன் சேரப் போகிறேன் டென்த்து இப்போ தான் முடிச்சுருக்கேன் இப்போ தான் ப்ளஸ் ஒன் போகிறேன் டென்த்தில் ஃபோர் நையன்ட்டி எயிட்

நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன் மேடம் ம்

ம் ம் ஓகே மேடம் ம் தேங்க் யூ மேடம்